என்னுடைய வேலையை பற்றி சொல்லணும்னா இந் நாங்கள் போகிறது வந்து பெயிண்டிங்குக்கு பெயிண்டிங்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்றதுலேருந்து ஃபினிஷிங் பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணுற வரைக்கும் எங்களோடைய வேலை இருக்குது அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பெயிண்டிங்கும் பண்ணுவோம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிப்போம் அப்புறம் சுண்ணாம்பு பெயிண்டிங்கு அப்புறம் பட்டி பார்க்கறது இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சி பேர் பக்கமாக வேலைக்கு போகிறோம் எங்களுடைய வேலை என்னென்னால் நம் முதல்ல போயிட்டு அந்த இப்போது ஒரு வீடாக இருக்குனால் அந்த வீட்டை வந்து காமிச்சிடுவாங்க இப்போ வந்து மா புது வீடாக இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படியே நம்ம வந்து சுண்ணாம்பு அடிச்சிடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனையில்லை இதே வந்து பழைய வீடாக இருந்துச்சுன்னு வெச்சுக்குங்க அதுக்கு வந்துட்டு முதல்ல வந்து ஸ் அதில் இருக்க சுண்ணாம்பெல்லாம் முதல்ல தேய்ச்சி எடுக்கணும் தகரம் போட்டு தேய்ச்சி அதில் இருக்கிற சுண்ணாம்பெல்லாம் சுத்தமாக எடுக்கணும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை உள்ள கிடக்கற டஸ்ட்டு அதெல்லாம் நல்லா கூட்டுறதுக்கு அதுக்கு தனியாக ஆளுங்களை போடணும் அதை தனியாக கூட்டி எடுக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து தண்ணி கொண்டு வந்து தண்ணியை உள்ளே ஊற்றி எல்லாத்தேயும் சுத்தமாக கழுவணும் கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து அதை வந்து கரெக்டான பதத்தில் வந்து அதை வந்து கலக்கணும் அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு வந்து அந்த இந்த கலக்கின டப்பாக்குள்ளே நம்ம வந்து கையை உள்ளே விட்டு எடுத்தோம்னால் நம்ம கை வந்து வெள்ளையாக இருக்கணும் கொஞ்சம் கூட கேப் தெரியக்கூடாது நம்ம கையோட எந்த இதுவும் தெரியக்கூடாது அந்த கருப்பாக இருக்கிற மாதிரியோ இல்லை வெள்ளையாக இருக்கறவங்க கையை வெள்ளையாக தெரிகிற மாதிரியோ தெரியக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் சுண்ணாம்பாக இருக்கணும் ரொம்ப பச்சைத்தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது அதேமாதிரி தண்ணி மட்டும் தனியாக வர மாதிரி இப்போ கையை உள்ள விட்டு எடுத்தீங்கன்னால் அதில் சுண்ணாம்பு தனியாக பிரிஞ்சு போகும் தண்ணி தனியாக பிரிஞ்சு போகும் அந்த மாதிரி தனி தனியாக பிரியாமல் கரெக்டான பதத்தில் எடுக்கணும் அதை எடுத்து அதுக்கப்புறம் செவத்துல வந்து அடிக்கணும் இதை பண்ணுவோம் இதே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பத்து பட்டி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் புது வீட்டுக்காக இருந்துச்சின்னால் அப்படியே வந்து கரெக்டான பதத்தில் தண்ணியை ஊற்றி ப்ரைமர் வாங்கிட்டு வந்து கரெக்டான பதத்தில் தண்ணியை ஊற்றி அது கெட்டியாக கலக்கி நல்லா தயிர் மாதிரி இருக்கிற மாதிரி கலக்கி அதை வந்து பட்டி தகட வெச்சு தேய்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து பழைய வீடு இருக்குது எந்து வந்து சுண்ணாம்பு அடித்திருக்கு அப்படி அதில் அதில் வந்து பட்டி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் அதெல்லாம் சொரண்டி சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பதமான இதில் வெச் எடுத்துட்டு அதுலேயும் அடிக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுனால் கூட அடித்துக்கலாம் இல்லை அப்படியே விடறதுனா கூட விட்டுரலாம் இன்னும் நிறையா இருக்குது இதுலேயே இதில் வந்து இப்போ வந்து இப்போ வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஓட்டை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓட்டையை வந்து நம்ம வந்து ப்ரைமரை வெச்சு அடைச்சிக்கலாம் அதுவும் பண்ணுவோம் அப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடு வந்து இப்போ ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருக்குது அப்படின்னா தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு அதை தேய்க்கிறதுக்கே வந்து கொறைஞ்சது ஒரு ஒரு நாள் ஆயிடும் இப்போ ஒரு ரெண்டு பேர் செய்கிறாங்கன்னா அந்த பத்துக்கு பத்து ரூம் இருக்குனால் அது வந்து ஒரு நாள் ஆயிடும் அதே இன்னும் மூணு ரூமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கொறைஞ்சது ஒரு மூணு நாலு நாள் ஆயிடும் மூணு ரூம் முன்னாடி வரைக்கு ஒரு ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தேய்ச்சி முடிக்கிறதுக்கே மூணு நாள் ஆயிடும் மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி விட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாள் த கம்பல்சரியாக ஒரு நாள் ஆயிடும் அதுக்கப்புறம் அதை சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு ஒன்றரை நாள் தான் ஆகும் ஏன்னால் இப்போ தேய்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இதே வந்து நீங்கள் சுண்ணாம்பு அடிக்கிறதுனால் அது கொஞ்சம் ஈஸி சா சீக்கிரமாக அடிச்சிடுலாம் அதனால் அதுக்கு வந்து ஒன்றரை நாள் தான் கணக்கு வரும் ஆனால் வேலையை வந்து சீக்கிரமாக முடித்துக்கலாம் காலையில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கணும் கட்டிடத்துக்கு இருக்கணும் இங்கேருந்து நாங்கள் வீட்டிலேருந்து எட்டு மணிக்கு கிளம்புவோம் எட்டு மணிக்கு இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பி போனோம்னால் அப்புறம் ஒம்பது மணிக்கு நாங்கள் கட்டிடத்துக்குள்ள போயிடுவோம் அப்புறம் ஒம்பதுலேருந்து பதினோரு மணி வரையும் வேலை செய்வோம் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு டீ டைம் ஒரு அஞ்சு நிமிடம் கூட இல்லை ஒரு ரெண்டு நிமிடம் டீ குடிப்போம் உக்காருவோம் அதுக்கப்புறம் உடனே மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மறுபடியும் ஒரு ஒரு மணிக்காட்டம் போவோம் சாப்பிட போவோம் அப்போ வந்து ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு உக்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு இன்றைக்கி நடந்த வேலையை சொல்லிவிட்டு நாளைக்கு நடக்க போகிற வேலையை பேசிக்கிட்டு அப்படியே டா ஒன்று ஒரு மணி நேரத்தை டைம்மை ஓட்டுவோம் அதுக்கப்புறம் கொ எல்லாம் பேசறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை தூங்கறவங்க தூங்குவாங்க கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குவாங்க தூங்கி எழுந்திரிப்பாங்க ரெண்டு மணிக்கு டான்னு எழுப்பி விட்டுருவாங்க அப்புறம் எழுந்திரிச்சி போய் மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் மறுபடியும் மூணு மணி வரையும் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் அதுக்கப்புறமேட்டு மூணு மணிக்கு நாலு மணிக்கு வ வந்து டீ வாங்கிட்டு வர போவோம் டீ வாங்கிட்டு வந்துவிட்டு டீ ஊற்றி எல்லாம் குடித்துட்டு ஒரு அதுவும் ஒரு ரெண்டு நிமிடம் தான் உட்காந்துருப்போம் அதுக்கு மேலே வந்துடுவோம் அதுக்கப்புறம் கரெக்டாக அஞ்சரை ஆறு மணி வரையும் வேலே செய்வோம் ஆறு மணிக்கு அங்கேருந்து கிளம்புவோம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம் வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வ இப்போ லேடிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறுரூவா தான் தருவாங்க அவங்களுக்கு வந்து காலையில் ஒன்போதரை மணிக்கு ஓ உள்ளே வந்தால் போதும் அதுக்கப்புறமேட்டு சாயங்காலம் அஞ்சரை மணிக்குலாம் வீட்டுக்கு போய்விடுவாங்க ஏன்னா அவங்க வந்து பைக்லேயோ இல்லை வந்து வண் வேறே இதுலேயோ வந்து இறங்க போகிறதில்ல அவங்க வந்து பஸ்ஸில் தான் வருவாங்க அதனால் ஒரு அரை மணி நேரம் முன்னே பின்னே அவங்க இங்கேயிருந்து வந்து பஸ் ஏறி இங்கே நம்ம ஊர்லேருந்து நாங்கள் வேலை செய்கிற கட்டிடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கே அரை மணி நேரம் நம்பளா இருந்தால் பைக்கில் போயிடுவோமா அவங்களா இருக்கங்காட்டியும் இங்கே இருந்து பஸ்ஸு ஏறி வரணும் பஸ்ஸு கிடைக்கணும் டைம் கிடைக்காது அதனால் அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே விட்ருவோம் வேலைக்கு வரும்போது ஒரு ஒரு அரை மணிநேரம் லேட்டாக வரலாம் அவங்களுக்கு முன்னூறுரூவா தான் சம்பளம் இப்போ நாங்கன்னால் ஆம்பளைங்கன்னால் நாங்கள் வேலை செய்கிறத பொறுத்து சம்பளம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா தருவாங்க சம்பளம் ஒரு நாளைக்கு ஆறுநூறுவா மொத்தம் அஞ்சு நான் ஆறு நாள் ஒரு வாரத்தில் ஏழு நாள் அதில் வந்து ஞாயித்துக்கிழம மட்டும் லீவு மீதி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அஞ்சு நாள் வேலைக்கு போகணும் அஞ்சு நாளைக்கு வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு ஆறுநூறுவா ஐ மூணாயிரத்தி ஆறுநூறுவா வரும் அதை தான் அவ்வளோ தான் சம்பளம் மாதத்துக்கு எப்படியும் ஒரு எப்படியும் ஒரு பதினாலு ரூபா வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான்